ஹலோ வணக்கம் சார் வசந்தபவனுங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்ட்ரு பண்ண ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஒரு ஐநூறுரூபா கேஷ்ஷு வருது ஒரு ஐநூறுரூபா அளவுக்கு வருது அதை ஆன்லைன் பேமெண்டு என்கிட்ட இல்லை ஆன்லைன் பேமெண்ட்னா என்னால் பண்ண முடியாது கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ஓ அப்படி இல்லைங்களா இல்லைனா ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் சார்